இப்போ வந்து விளையாட்டுத் துறையில் வந்து ஊக்க மருந்து மற்றும் செயல் திறனை மேம்படுத்தும் மருந்துகள்னால் என்னென்னால் எக்ஸாம்புள் வந்து இப்போது வந்து ஜிம் எடுத்துக்கிட்டிங்கனால் வந்து ஜிம்மில் வந்து அந்த புரோட்டின் பவுடர்ங்கிறது வந்து கொடுப்பாங்க புரோட்டின் பவுடர் அந்த வே புரோட்டினு இது மாதிரியான புரோட்டின்ஸ் தான் கொடுப்பாங்க அதலாம் வந்து உடம்பில் வந்து வலிவூட்டுறதா வந்து அர்த்தம் கிடையாது நம்ம நேச்சுரலாகவே நம்ம வந்து கொண்டக்கடலை பயிறு பயிறு பயிறு வகைகள் அப்புறம் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் வந்து த எனர்ஜிக்காக வந்து கொக்கோ கோக்கு இது மாதிரியான இதை குடித்துட்டு இருக்காங்க அவங்க வந்து தண்ணியை நார்மலான தண்ணியை குடித்தாலே போதுங்கிறதுதான் முக்கியமான விஷயம் ரொனால்டோ வந்து ஒரு இதில் வந்து பண்ணியிருப்பாரு ஒரு மீட்டிங்கில் ஃபுட்பால் பிளேயர் ரொனால்டோ கொக்கக்கோலா தூக்கி ஓரமாக வச்சுட்டு வாட்டர் பாட்டிலை மெய்னாக வைப்பாரு அப்போ வந்து அவர் அவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அவரே வந்து கொக்கக்கோலா குடிக்கக் கூடாது நம்ம தண்ணிக்குத்தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குணும் என்பதை அவர் உணர்ந்துருக்கார் அதனாலேயே முக்கியமாக எனர்ஜினால் வந்து தண்ணி தண்ணி மற்றுமே அது மட்டும்தான் இதனைக் குடித்து உங்கள் பகுதியில் உங்கள் விளையாட்டு துறையினர் எந்தளவுக்கு அறிந்துக் கொண்டனர் அறிந்திருக்காங்க எங்கள் ஜிம் மாஸ்டர் வந்து அறிஞ்சு எங்கள்ட சொல்லியிருக்காங்க வந்து யாரும் வந்து புரோட்டின் பவுடர் எடுக்கக் கூடாது கொக் கோக்குலாம் குடிக்கக் கூடாது ஸ்போர்ட்ஸ் பிளேயர்லாம் ஸ்போர்ட்ஸ் பிளேயரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அவங்களோட பிடி மாஸ்டர் சொல்லியிருக்காங்க எனவே வந்து இது ஒரு முக்கிய பங்காக வந்து கருதணும் என்பதனை இதுதான் என்னோடய ஆசை